சின்ன பிள்ளைங்கள மளிகை கடையிலேயும் டீ கடையிலேயும் பட்டாசு கடைகள்லேயும் ஹோட்டல்கள்லேயும் வச்சி வேலை வாங்கறாங்க ஏன் வேலை வாங்கறாங்கனாக்க அவங்க அப்பா இல்லாத காரணம் ரெண்டாவது அவங்க அம்மா இல்லாத காரணம் அவங்க அப்பா அம்மா உடல் நலம் குறைஞ்சி போனால் வருமானத்திற்காக அந்த பிள்ளைய த கடையில் கொண்டி விட்றாங்க இல்லைன்னா கொத்தனார் கைலேயும் விட்றாங்க அவங்க விடும்போது ரொம்ப சிரமப்பட்டு அந்த ப பிள்ள வேலை செய்யுது வேலை பு செய்யும்போது சரியான சம்பளமும் கிடைக்கிறது இல்லை அதனால அந்த பையன் டீ கடைகளில் போய் த் பாட்லு டம்ளர் கழுவுறது தண்ணி மொண்டு ஊற்றுறது டேபுளு துடைக்கிறது சப்ளை பண்றது டீ போடுறது இதை மாதிரி பல விதமான வேலையை செஞ்சு காலையிலேருந்து சாய்ந்தரம் வரைக்கும் வேலை செஞ்சிக்கிட்டிருக்காங்க இந்த மாரிலாம் தொழில் கு குழந்தை தொழிலாளர்கள் ரொம்போ பாதிப்பால் அது வந்து தடுக்கணுனால் அவங்க சொந்தக்காரங்களோ அவங்கோ மற்ற யாரோ சேர்ந்து அதை வந்து நிறுத்தணும் நிறுத்துனால் தான் அந்த பிள்ளைங்களுக்கான ஒரு வாழ்வு கிடைக்கும் இதை வந்து அரசாங்கம் எப்படியாச்சிம் எடுத்து பதினெட்டு வயது ஆனவர்களுக்கு மேல் தான் வேலைக்கு சேர்க்கணும் அதுக்கும் கீழே உள்ளவங்களை சேர்க்கக்கூடாதுன்னு ஒரு சட்டத்திட்டத்தை கொண்டாந்தால் தான் அந்த குழந்தைகள் வந்து நல்ல விதமாக பள்ளிக்கூடம் போய் படித்து சே வேலைக்கு போகாம நல்ல விதமாக ஒரு நல்ல வழிக்கு வருவாங்க நான் ரொம்ப இடத்துல அதை பார்த்துருக்கேன் அந்த மாரி பிள்ளைங்கள் ரொம்ப கஷ்டப்படுறதை அதில் அதனால அரசாங்கந்தான் இதுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து பிள்ளைங்கள வந்து காவந்து பண்ணணும்